இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஃபோன் வாங்கிஇருந்தேன் விவோ ஒய் ஹண்ட்ரேட் மாடல் அது பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேம் பிளஸ்ஸு ஒன் டொண்ட்டி எயிட் ஸ்டோரேஜ் வந்துஇருக்குது அது எதுக்காக வாங்குனன்னா கொஞ்சம் இதைவிட எ எயிட் ஜிபி ரேம் கூட பிளஸ் ஒரு விர்ச்சுவல் எயிட் ஜிபி பிளே அடிஷ்னல் ரேம் கொடுத்துறாங்க டோட்டலாக பதினாறு ஜிபி அதனால் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு ஃபோனு அதோட பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா டைனமிக்கு எயிட் ஹண்ட்ரேடு அது வந்து இப்போ ரீசெண்டாக பெஸ்ட்டு ப்ராஸர்ன்னு சொல்லுறாங்க நான் ரிவ்வியூயெல்லாம் பாத் தான் வாங்குனன் ரொம்ப நல்லாஇருக்குது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மூணு கலரில் காட்டுனாங்க எனக்கு எல்லோ ப்ளூ பிளாக்கு எனக்கு ப்ளூ வாங்குனன் ப்ளூவில என்ன டிஃப்ரெண்ஸ்னா யுவி லைட்ஸ் பாத் ல லைட் பட்டா இது கலரு மாறும் ட ப்ளூ டூ டார்க் ப்ளூ மாறும் நல்லா அருமையாக இருந்துச்சு அப்புறம் இந்த ஒரு பர்ஃபார்மென்ஸ் பார்த்தா கேமரா வந்து ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபோர் மெகா பிக்சலும் ஒன்னாட் எயிட் மெகா பிக்சலும் இருக்குது வீடியோ ரெசெலூஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் கே வரைக்கும் எடுக்கலாம் அல்ட்ரா ஸ்டேபுள் மோடு வரைக்கும் இருக்குது நான்லாம் வீடியோ ஃப பைக் வீடியோஸ்லாம் நான் நிறைய எடுத்துஇருக்கறேன் நல்லா ஸ்டேபுளாகவே இருக்குது ஃபோன் பர்ஃபாமென்ஸ் அவ்வளோக்கா சூடாவறதில்ல சார்ஜர் இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸுலியே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது த தேர்ட்டி த்ரீ மெ தேர்ட்டி த்ரீ மெகா வாட்ஸு பாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அடாப்ட்டர் அதோட கொடுத்துருக்காங்க வாங்குனதுக்கு என்ன பெனிஃபிட்ன்னா ஒரு பவர் பேங்க்கு டிஸ்கௌண்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த கடையில் ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருந்துச்சு பவர் பேங்க் இது வரைக்கும் நான் வச்சதில்ல ஆனால் ஃபோனுக்கு இது பவர் பேங்க் நல்லாஇருக்கு இது இந்த ஃபோன் வந்து அந்த பவரு பேங்கிலருந்தே இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் பண்ணுது நான் நிறையா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோக் அவ்வளோ ஹேங் ஆனதில்லை மல்ட்டி டாஸ்க்கிங்கில இ ரொம்ப ஈஸியாகவே இருக்கு நான் என் ஃபோனோட என்னோட ஃபோனில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அடாப்ட்டிவாக இருக்கு ஃபோனு ஈஸியாகவும் ஓகே ஈஸியாக கேர் பண்ணி கேரி பண்ணிக்கலாம் டெம்பர் கிளாஸும் நல்லா ஸ்டிஃப்ஃபாக தான் இருக்கு நிறையா கிராக் விட்ருந்தாலும் நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம்